சார் ஆர்ட்ரு கொடுக்கணும் ஆர்ட்ரு எடுப்பீங்களா சார் நெய் வேணும் சார் ஹேட்சன் நெய் வேணும் சார் ஐந்நூறு எம்எல் ஆமாம் சார் ஆமாம் சார் எவ்வளோ சார் வரும் ஒரு பாட்டில் ஃபோர் ஹண்ட்ரடா சார் மூணு பாட்டில் எடுத்துக்கோங்க சார் ஆர்டர் வேறு எதுவும் இல்லை சார் ஹேட்சன் நெய் ஐந்நூறு எம்எல் மூணு பாட்டில் ஆமாம் சார் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அந்த பேமெண்ட் பண்ணும்போது அப்படியே இது பண்ணிக்கலாம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் விஜய்

நைன் ஃபோர் எயிட் நைன் டபுள் எயிட் நைன் ஒன்

ஆ ஓகே சார் நைன் ஃபோர் எயிட் நைன் டபுள் எயிட் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஒன் பை நைன் ஒன் ஒன் ராமன் கோயில் ஸ்ட்ரீட் வலதுரெட்டி ஆ ஓகே சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் எஸ் சார் ஓகே சார்

இல்லை சார் இது மட்டும்தான் சார் மூணு ஐட்டம் மட்டும்தான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சார் ஆ ஓகே சார் சொல்லுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ ஓகே சார் ஆ ஓகே சார் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ

ஓகே சார் தேங்க் யூ சார்